ஓவியம் வரைகிறது மூலமாக நல்லது நடக்கும் ஒன்றாக உள்ளதென்றால் அது வந்து நம்மளுக்கு வந்து மனசில் வந்து ஒரு மனதுக்குள்ள எவ்வளோ ஒரு கஷ்டம் இருந்தாலும் சரி ஒரு மனுஷனுக்கு ஒரு கஷ்டன்னா நம்ம ஒரு பாட்டுக் கேட்கலாம் அந்தமாதிரி ஒரு எண்ணம் தோணும் அந்தமாதிரி அப்போ வந்து மனது வந்து ரிலாக்ஸாக இருக்கும் அந்த அதே போல் இப்போ ஓவியம் வரைஞ்சி பார்க்கலாம் ஓவியம் வரைஞ்சா இது வந்து மனதுக்கு கொஞ்சம் அப்படியே அந்த மனசில் இருக்கிற பாரம் ஒரு மனதுக்குள்ள கஷ்டன்னு இருந்தால் கூட அப்படியே ரிலாக்ஸாக இதாகிரும் ஓவியம் வரைய வரைய வரைய நம்ம மனதுக்குள்ள இருக்க கஷ்டமெல்லாம் குறைஞ்சி எப்படியாவது இது வரைஞ்சிங்கன்னா நம்ம மனதுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும்லே போய் நம்ம வரைஞ்சிதான் பார்ப்போமே அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா போய் நம்ம ஓவியத்தை தொட்டோன்னால் வரையலாம்னு ஒரு ஸ்டார்ட் பண்ணாவே மனதுக்கு வந்து அது வரைய முடிகிறதுக்குள்ள மனதுக்குற கஷ்டமெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ரிலாக்ஸ் ஆகிரும் அந்த ரிலாக்ஸ் ஆகும்போது வந்து எப்படியாவது நல்லா இருக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து பழைய படி மனது வந்து ரொம்ப ரிலாக்ஸ் ஆகிரும் அதனால் எனக்கு ஓவியம் வந்து ரொம்ப பிடிக்கும் அதனால் எனக்கு வந்து நல்ல மனதுக்குள்ள ஒரு ரொம்ப ரிலாக்ஸாக ஒரு ஒரு இது மாதிரி ஒரு ஃபீலிங்கே இல்லாமல் மனதுக்கு வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும் இதனால் நம்ம எப்படியாவது ஓவியம் வரைவோம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து அந்த ஓவியத்தை வரைஞ்சி கொண்டிருப்போம் அதுக்கு வந்து ஒரு நல்ல குணங்கள் வந்து என்னென்னால் நல்ல குணங்கள் வந்து இதுமாதிரி கஷ்டப்படுறாங்க இதுமாதிரி மனதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது இது மாதிரி ஓவியம் வரைகிறவங்க வந்து எனக்கு மனது ரொம்ப கஷ்டமா இருக்குது எல்லாம் சொல்லிட்டு நம்மக் கிட்டே வந்து சொல்லும்போது இல்லை இதுமாதிரி போய் வரைங்க மனதுக்கு வந்து ரொம்ப ரிலாக்ஸ் ஆகிரும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் உடைய அவங்களுக்கு வந்து நாங்கள் எடுத்து சொல்வோம் எடுத்து சொன்னவொன்னே அவங்க புரிஞ்சுப்பாங்க ஆமாம் உண்மை தான் நீ சொன்னதும் நான் போய் வரைஞ்சி பார்த்தேன் நீ வ சொன்னதும் நான் வரைஞ்சதுனால என் மனதுக்கு இந்த ரிலாக்ஸ் ஆகிடுச்சி நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க